சிவகங்கை மாவட்டத்தில் வேலை வாய்ப்புனு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கனா இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நல்ல வருமானம் இருக்கு ஆனால் அதுக்கான காரணிகள் பொருள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பூச்சுக்கொல்லி உரங்கள் இந்த மாட்டுக்குள்ளதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அறுவடை பண்ணுற இயந்திரங்கள்லாம் அதிக விலை கேக்கிறாங்க அதனால வந்து கவர்மண்ட்லேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லாயிருக்கும் அதேமாதிரி வந்து பூச்சுக்கொல்லி இதலாம் தயாரித்து இங்கேயே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை இது பண்ணி இது உரங்கள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் இதாயிருக்கும் எனக்கு டிரான்ஸ்போட்டு ரொம்ப அதிகமாக செலவாகுது அதுதான் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப இதாகுது ரொம்ப செலவு வந்து விவசாயத்துக்கு வந்து மற்ற இது பண்ணுறதவிட டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்கறதுதான் அதிகமாயிருக்கு அதனால உள்ளூர்லேயே வந்து எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு குடுத்தீங்கனா விவசாயம் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி போகலாம் விவசாயத்தை இது பண்ணி மற்ற இது இதுங்களைகாட்டி இதில் லாபம் அதிகம்தான் ஆனால் வந்து இந்த பூச்சுக்கொல்லி இந்த மாட்டு இது வாங்குறதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸு ரொம்ப கூட போய்ட்ருக்கு அவங்க வெளியில் போய்ட்டு வாங்கிகிட்டு வர்துனால எக்ஸ்பென்ஸ் கூட போகுது எங்கள் உள்ளூரில் வச்சு கொடுத்தீங்கனா எங்களுக்கு கொஞ்சம் பிராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும் அதனால கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம்